எங்களுடைய மத பண்டிகையை நாங்கள் எப்படி கொண்டாடுவோன்னு பார்த்தீங்னா சித்திரை மாதம் அதாவது தமிழ் மாதத்துல முதல் மாதமான சித்திரை மாதம் அதை வந்து நாங்கள் சித்திரைக்கனி என்று அழை அழைச்சிட்டு வரறோம் இது வரைக்குமே சித்திரை கனியில் வந்து நைட்டு நாங்கள் இரவு தூங்கிவிட்டு காலையில் சித்திரை ஒன்றாந்தேதி அப்படினா வந்து தட்டத்தில் வந்து ஒரு ஆரஞ்சு ஆப்பிள் இது மாதிரி ஒரு அஞ்சு பழங்களோ இல்லை ஏழு பழங்களையோ வச்சு ஒரு பணம் ஐநூறுரூவாயோ நூறு நூறுரூவா தாளை வச்சு நாங்கள் வந்து காலையில் எழுந்தோவுன்னையே அதை பார்ப்போம் அப்படி பார்த்தா வந்து சித்திரைக்கனிக்கி என்ன உண்டான அதுக்கு பலன்னால் ஒரு எப்படி ஒரு கனி வந்து காயிலேருந்து பிஞ்சிலிருந்து காயாகி காயிலிருந்து கனியாகுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் ஒவ்வொரு ஒவ்வொரு இதாக வந்து மென்மேலும் உயரணும் அதாவது படிப்படியாக உயரணும் ஒரு அனுபவம் சாலியாக வந்து அந்த வருஷத்திலருந்து நம்ம மென்மேலும் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கிறனால அதை வந்து நாங்கள் சித்திரக்கனியான முதல் நாள் சித்திரை ஒன்றாம் நாள் நாங்கள் அதை வந்து வழிபட்டுகிட்டு வருவோம் அடுத்தது ஆடி மாதம் வந்து கருப்பண்ணசாமிக்கு வந்து கிடா வெட்டி வெச்சு கன்னிமார்களையும் வழிபடுவோம் அதே சமயத்தில் வந்து எல்லாேர்த்துக்கும் வந்து உறவுகள் அழைச்சி அவங்களுக்கு கிடா விருந்து போட்டு ஒரு உபசரித்தல் வந்து எங்களுடைய கோயி எங்களுடைய மதத்தில் வந்து இருக்குது புரட்டாசி மாதமானது வந்து ஏழுமலையானுக்கு உகந்த மாதமா இருக்கிறனால மலையில் இருக்கிற ஏழுமலையான்களை தரிசிப்போம் இப்போ திருப்பதி அது மாதிரி ஏழுமலையான் கோயில் இது மாதிரி வருஷத்துக்கு ஒரு மலையில் உள்ள ஏழுமலையான் கோயிலுக்கு சென்று நாங்கள் தரிசனம் செஞ்சு வருவோம் அடுத்தது வந்து பார்த்தீங்னா எங்களுடைய ஊரில் இருக்கிற விநாயகர் கோயிலாகட்டும் இல்லை கருப்பண்ணசாமி கோயிலாகட்டும் மாரியம்மன் கோயிலாகட்டும் அது நாங்கள் வாரத்துக்கோ இல்லை பதினைஞ்சி நாளைக்கு ஒரு தடவையோ போய்விட்டு நாங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வருவோம் தை மாதம் வந்து பொங்கல் வரும் பொங்கல் பண்டிகை வந்து எப்படி கொண்டாடுவோம்னால் எருது அடுத்தது வந்து எருமை எருது மாடு ஆகியவைகளுக்கு அப்புறம் மற்றும் கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் அவங்களுக்கு பொங்கல் வெச்சு அவங்க அவங்களுக்கு வழங்கும் படியாக வந்து நாங்கள் எல் அவங் இது எருமை மாடுகளுக்கு எல்லாம் வந்து தண்ணியில் வந்து குளிப்பாட்டி அதுக்கு ஒரு பொட்டு வச்சு எல்லாம் வந்து அதுங்களுக்கு பண்ணுவோம் அதே சமயத்தில் கதிரவனையும் வழிபட்டு அப்போது வந்து பூசணி பொரியல் வந்து வைச்சு நாங்கள் படைப்போம் பூசணி பொரியல் கரும்பு ஆகியவை வந்து நாங்கள் வைச்சு சாமி சாமி கும்பிடுவோம் அதே சமயத்தில் தைப்பூசம் வந்து முருகனுக்கு உகந்த மாதமா இருக்கிறது வந்து தை மாதத்துலயே வர்றதுனால் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவோம் முருகன் கோயில் அறுபடை வீடுகள் இருந்தாலும் எங்கள் அருகில் எந்த மலை பழனி மலை இருக்கிறதுனால நாங்கள் பழனிமலை போய் தரிசனம் செஞ்சுட்டு வருவோம் தைப்பூசத்து அன்றைக்கி அல்லது வந்து பங்குனி மாதம் போய் தரிசிப்போம் ஏன்னால் பங்குனி உத்திர வரும் உத்திரத்துலையும் நாங்கள் முருகனை வந்து தரிசனம் செய்வோம் இதெல்லாம் தரிசனம் செய்யணுனால் அப்புறம் மாரியம்மன் கோயில் அங்கே நாலு ஊருக்கு உண்டான மாரியம்மன் கோவில்ன்னு இருக்குது அங்கே வந்து வருட வருடத்துக்கு ஒரு முறை வந்து நாங்கள் பதினைஞ்சி நாள் சாட்டு சொல்லுவாங்க அதை வந்து நாங்கள் மாரியம்மனை வந்து தரிசனம் செஞ்சு வர்றவங்களுக்கு பக்தர்கள் வருவாங்க இல்லைங்களா கோயிலுக்கு வந்து போகிறவுங்களுக்கு நாங்கள் பானகம் அதுக்கப்புறம் நீர் மோர் ஆகிய அந்த உணவுகளை எல்லாம் வந்து நாங்கள் செஞ்சு குடும்பத்துக்கும் வச்சுட்டு அதை வந்து வர்றவங்களுக்கு பக்தர்களுக்கும் கொடுப்போம் இதுதான் எங்களினுடைய மத பண்டிகைகளினுடைய நடைமுறைகள் மற்றும் உணவு பழக்கங்கள்